ஆ சொல்லுங்கள்

ஆ அதெல்லாம் இப்போதிக்கி கரெக்டாகதாங்க இருக்குது நீங்கள் டைமுக்கு வந்துடுக்க வேண்டியது தானே இன்னைக்கு ஏன் வரல வரேன்தானே சொன்னீங்க ஐய்யயோ ஐய்யயோ ஆ சரி ஐய்யயோ கொஞ்சம் சாய்ந்திரன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள் ஆறு மணி ஆகிடுமா இல்லை நான் கொஞ்சம் அவசரமாக வெளில போக வேண்டியதிருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஒரு நாலு மணிக்குள்ளே வரீங்களா

இன்னும் ட்ரெஸ்ஸு எப்போ உங்களுக்கு வேணும் பிப்ரவரி பதினாலா இங்கே இல்லை நிறையா ஆட்ரு வேறு இருக்கா நீங்கள் எத்தனை ட்ரெஸ் தைக்கிற மாதிரி இருக்கீங்க ம் ஆ கரெக்டு தாங்க இருந்தாலும் நிறையா ஆர்டர்ஸ் வேறு இருக்கா ஃபிப்ரவரி ஃபோர்ட்டீன் வேறு சொல்கிறீங்க ஆ ஸோ கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்கும் நீங்கள் பரவாயில்லை எடுத்துகிட்டு வாங்க ஆ பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஏங்க இப்போதான் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே இப்படி சொல்கிறிங்க அது சரி ஏங்க சரி வாங்க